அண்ணா வணக்கோண்ணா அண்ணா நான் வந்து ஒரு கார்பென்ட்ரு நிறையா கார்பென்ட்ரி ஒர்கெலாம் பண்ணிகிட்ருக்கேன் மரம் எடுக்கிறது வந்து எனக்கு நிறையா இடத்துல நான் எடுத்து பார்த்துட்டேங்க எனக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்து போய் பாருங்க நல்ல விதமாக செஞ்சு கொடுப்பாங்க மரத்துக்கெலாம் மரமெலாம் நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் பாருங்கனு சொல்லிதான் அனுப்பினாங்க அதுதான் வந்திருக்கேன் இங்கே உங்கள் கிட்டே உங்கள் கிட்டே எந்த மாதிரியான மரம் இருக்குது தேக்குமரம் இருக்கா சரிண்ணா இப்போது வேம்பெலாம் என்ன ரேட்டு போகுது அப்படியா இப்போ தேக்கு மரத்தில் டோரெலாம் செய்யலாம் தானே அண்ணா நல்லா இருக்குமா இப்போ எனக்கு வந்த கஸ்டமர் வந்து நாலு டோரு கேட்டிருக்குறாரு நூறு கிலோவில் நாலு டோர் செய்ய முடியுமா செய்யலாங்களா சரிண்ணா அப்புறம் வந்து எவ்வளோ அண்ணா ரேட்டு வரும் நூறு கிலோ சரி அப்படியா குறைச்சிலாம் போட்டுப்பீங்கள்லே இல்லை அண்ணா நான் அடுத்து ரெகுலராக உங்கள்கிட்டதான் வருவேன் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரிண்ணா அப்புறம் டெலிவரியெலாம் அண்ணா மரத்தை நாங்கள்தான் ஏற்றிட்டு போகணுமா நீங்கள் ஏற்றி எடுத்துகிட்டு வந்து தருவீங்களா

சரிண்ணா சரி நாங்கள் வரோம் சரி நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அட்ரெஸை நான் அங்கே எழுதி கொடுத்துட்டே போகிறேன் நான் வந்து என்னோட கஸ்டமர்டேயும் கொஞ்சம் கன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்னெனு டீடெயில் சொல்கிறேன் ஆமாண்ணா அதுதான் சொன்னாங்க சரிண்ணா சரிண்ணா நான் வரேன்ண்ணா